பாம்பு கடித்ததுனா ஃபஸ்டு எந்த இடத்துல கடித்ததோ அது விஷம் வந்து மேலே தலைக்கெலாம் ஏறாமல் அந்த இடத்துல கயிறு இறுக்கி பிடிச்சி கயிறு ஒன்று கட்டிவிடுவோம் கயிறை கட்டிவிட்டு பச்சலை ஒன்று இருக்குது அந்த பச்சயிலையும் உப்பும் வச்சு நல்லா நிமிட்டிவிட்டு அந்த இடத்துல அந்த சாறை விட்டோம்னா அந்த உள்ளிருக்குற உள்ள விஷத்தை போகாது வெளியில் எடுத்துவிடும் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் வைத்தியரை கூப்பிட்டு இந்த மாதிரி பாம்பு கடிச்சிடுச்சி நாங்கள் கயிறு போட்டு கட்டி டைடாக டைட்டா கட்டிவிட்டோம் ஆனால் விஷம் மேலுக்கு ஏறல நீங்கள் பார்த்து கொஞ்சம் வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி வைத்தியர்கிட்டே கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போகும்போது அவர் சொல்வார் நான் வைத்தியம் பண்ணுறேன் இந்த மருந்தெல்லாம் உள்ளுக்கு கொடுங்க குடிக்கட்டும் குடிச்சுட்டு இன்னிக்கி நைட்டு ஃபுல்லாக பாம்பு கடித்தா இன்னிக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது அப்படி தூங்கினா விஷம் தலைக்கு ஏறிவிடும் அப்புறம் ரத்தத்தில் ஊறிடுச்சுனா காப்பாற்ற முடியாது அப்படினு சொல்லிவிடுவாங்க அதனால் நைட்டு ஃபுல்லாகவே யா யாருமே தூங்க மாட்டோம் தூங்க அவங்க விடமாட்டோம் தூங் நம்ம தூங்கினா அவங்களும் தூங்கிவிடுவாங்கனு அன்னிக்கி நைட்டெல்லாம் தூங்காமல் பாதுகாப்பாக பார்த்துகுனு இருப்போம் அது அன்னிக்கி ஒரு நைட்டு தள்ளிடிச்சுனா பாம்பு கடித்த விஷம் எந்த இதுவும் எதுவும் பண்ணாது அதனால் எத்தனையோ பேர் எங்கள் ஊரில் அந்த மாதிரி காப்பாத்திருக்கிறோம் கட்டு விரியகிறது அவ்வளோ கொடூரமான பாம்பு அது கடித்த பிழச்சவுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்தளவு டக்குனு ஃபஸ்ட் டெய்டு பண்ணிவிடுவோம் அந்த கயிறை கட்டிவிட்டம்னாலே டைட்டாக இ இழுத்து மேலுக்கு ஏறாது நல்லபடியாகிடும் அதே மாதிரி இந்த வண்டு பூச்சி இந்த மாதிரி எதனால் இருந்ச்சினா இந்த காலணிகலாம் போகும்போது அது மேலே உக்காந்துச்சினா அப்படியே ஒரு மாதிரி நமிக்க ஆரம்பிக்கும் நமிக்கும்போது அப்படியே சொறி சொறியாகிடும் இந்த கம்பளி பூச்செலாம் மேலே ஏறுச்சுனா அப்படியே கண்டு கண்டாக வீங்கிவிடும் அது வீங்கிடுச்சுனா என்ன பண்ணுறதுனா திருநூறு நம்ம நெற்றியில வைக்கிறோல்ல திருநூறு அதை வச்சு அப்படியே மேலே ஃபுல்லாக பூசி விட்டனு வச்சுக்கோங்க அந்த திருநூறு பூசுவதிலயே அந்த சொன்ன அரிப்பு எடுத்துவிடும் அந்த அரிப்பு எடுத்த உடனே அந்த கண்டு கண்டாக வீங்கினதெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரமிச்சுடும் அதுக்கப்புறம் நல்லாகிடும் அது நாங்கள் அதுக்கெலாம் ஹாஸ்பெட்டலுக்கெலாம் போகமாட்டோம் நாங்களே கை வைத்தியமாக பண்ணிப்போம் பூச்சி கடிக்கெலாம் அதே மாதிரி நல்ல படியாக முடிஞ்சுடும்